ஹலோ சார் ஆ சார் வணக்கம் சார் எக்ஸேக்ட்டாக எனக்கு ப்ரீத்தி ஜூடியாஸிக் மிக்ஸர் வேணும் சார் ப்ரீத்தி ஜூடியாஸிக் அப்படினு ஒரு ப்ராண்ட் இருக்கில்ல சார் அதாட்டம் அதில் உள்ளதில் ஆ ஆ ஆ ம் ம் இல்லை சார் நான் நாளைக்கு வந்து இங்கே ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் உடனே கிடைக்குங்களா சார்

ம் ம் எனக்கு ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்டில் இருந்தால் ஓகே தான் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வாங்கிக்கலாம் சார் அதில் என்னென்ன என்ன எந்தெந்த மாதிரி இருக்குது சார் மீ டென் தௌஸ் ஆமாம் இல்லை சார் கொஞ்சம் கம்மி ப கம்மி ஃபிஃப்ட்டின் தௌசண்டில் எதாது கொஞ்சம் கம்மி பண்ணிப்பிங்களா ட்வெல் தௌசண்ட் போல் அதை மாதிரினா ஆ ஆ ஆ ஆ

ஓகே சார் ஓகே சார் கு வ அப்போ ட்வெல் தௌசண்ட் போல இருந்ததுனா அது வந்து அதை மாதிரி இதை மாதிரிலாம் இல்லையா சார் ஆ சார் அது உடனே டெலிவரி பண்ணிடுவிங்களா இல்லை கொஞ்சம் டிலே ஆகுமா எப்படி அது என்னன்னு சொ ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் இல்லை பா ஆ ஓக் ம் உங்களுக்கு எப்படி ஜிபேனாலும் ஓகே தான் சார் கேஷ் ஆன் டெலிவரினாலும் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்